எனக்கு வந்து சினிமா பாட்டும் பிடிக்கும் ஆனால் சினிமா பாட்டை விட சாமி பாட்டு வந்து ரொம்ப பிடிக்கும் நாங்கள் ஏன்னா டெய்லி சர்ச்சுக்கு போகிறதுனால பாடுவோம் அதை பாடுறதில் வந்து அந்த அதை பாடுகிறப்ப நான் எங்களையே மெய்மறந்து பாடுவோம் சாமி பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப பக்தியான பாடல்கள் இருக்கு சினிமா பாட்டில் வந்து அந்த இப்போ வியாபாரி படத்தில் வந்து ஒரு சாங் இருக்கு அம்மாவை பற்றி அது வந்து ரொம்ப ரொம்ப வந்து பாடுகிறப்ப வந்து ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும் அம்மாவை நெனைச்சி பாடுகிறப்ப வந்து ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும் அது வந்து அந்த படமும் நல்லாதான் இருக்கும் அதில் உள்ள ஒரு ஒரு மதர் சாங் வந்து ரொம்ப ஃபீலிங் கொடுக்கும் அதேபோல் நம்ம வந்து அம்மாவை பற்றி பாடுகிறப்ப வந்து அருமையாக அம்மாவை பற்றி சொல்லியிருப்பாங்க ஆசைப்பட்ட எல்லாத்தையும் நம்மளுக்கு என்னென்ன ஆசை இருக்கும் ஒரு டிரஸ் வாங்கணுமா ஸேரி ஏதோ ஒன்று வாங்குணுன்ன நம்மளுக்கு ஆசை இருக்கும் அதை கூட வாங்கிடலாம் ஆனால் அம்மாவை மட்டும் நம்மளால் காசு கொடுத்தாலும் வாங்கவே முடியாது அதைப் பற்றி சொல்லியிருப்பாங்க காசு இருந்தால் எல்லாத்தையும் வாங்கலாம் ஆனால் அம்மாவை மட்டும் வாங்க முடியாது அப்படின்னு அந்த வியாபாரி படத்தில் அந்த பாட்டில் சொல்லியிருப்பாங்க அம்மாங்குறது வந்து நம்மளுக்கு வந்து கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட்னு சொல்லலாம் அம்மா இல்லாமல் எவ்வளோவோ பிள்ளைங்க கஷ்டப்பட்டுருப்பாங்க அதனால் நம்ம வந்து அம்மாவை வந்து ஒரு நல்ல படியாக எதுவும் திட்டாமல் நல்லா அம்மாவுக்கு வந்து வந்து கீழ்ப்பணிந்து நடக்கணும் அந்த பாட்டில் வந்து அம்மாவை பற்றி சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி சாமி பாட்டில் வந்து எனக்கு பிடிச்சது வந்து ரொம்ப பிடிச்சதுனா அதுவும் மாதா சாங் மாதா சாங்கில் வந்து மாதா சாங் பாடுகிறப்ப நான் என்னை மெய்மறந்து பாடிருவேன் உணர்ச்சியாக இருக்கும் பாடுகிறப்ப அதனால் சாமி பாட்டுதான் ரொம்ப பிடிச்சது அதில் வந்து அந்த சாமி பற்றி பாட பாட நம்மளுக்கு வந்து வல்லமை கிடைக்கும் பாட்டுங்கிறது வந்து வந்து எல்லோராலையும் பாடமுடியாது கடவுள் வந்து எல்லோருக்குமே வாய்ஸ் கொடுத்துற மாட்டாங்க யாராவது நூற்றுல ஒருத்தங்க தான் நல்லா பாடுவாங்க ஆனால் அவங்க வந்து அந்த உணர்ச்சியை வெளிப்படுத்தாமல் ஒருத்தங்க பாடாமையே இருப்பாங்க அப்புடில்லாம் இல்லாமல் நம்ம வந்து எந்த எதுவும் இல்லாமல் தைரியமாக பாடணும் அதே அதே போல் பாடுகிறது வந்து யாராலேயும் ஈஸியாக பாடிவிட முடியாது அதுக்குன்னு ஒரு நேரம் வரணும் அது வந்து நம்ம எந்த பாட்டாயிருந்தாலுமே நம்ம உணர்ந்து பாடணும் உணர்ந்து பாடாமல் ஏனோதானோ சாமி பாட்டாயிருக்கலாம் சினிமா பாட்டு எல்லோருமே உணர்ந்து தான் பாடுவாங்க ரொம்ப ஃபீலிங்காக ஆனால் சாமி பாட்டை வந்து சில பேர் உணர்ந்து பாடுவாங்க ஆனால் எல்லோருமே உணர்ந்து பாடுவாங்கன்னு சொல்லமுடியாது யாராவது ஒரு நூறு பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு பத்து பேர் பத்து பேர் இல்ல இருபது பேர் உணர்ந்து பாடுவாங்க ஆனால் சினிமா பாட்டை எடுத்துகிட்டீங்கன்னா எத்தனை நூறு பேரும் உணர்ந்து ரசித்து கேட்பாங்க கேக்கிறது உண்மை தான் சில பேர் மெய்மறந்து கண்ணில் வந்து தண்ணிர் கூட வந்துடும் அப்படி பாடுவாங்க அந்த பாட்டெல்லாம் ஆனால் பாட்டுங்கிறது வந்து கேட்க பிடிக்கும் சில பாட்டெல்லாம் வந்து ரொம்பவும் உணர்ச்சியாயிருக்கும் முத்துக்கு முத்தாக படம்னு ஒன்று இருக்கு அதுலேயும் சாங்ஸ் வந்து நிறையா வரும் அம்மாவை பற்றி அம்மாவை பற்றி பாடுறது வந்து நிறையா நிறையா படத்தில் இருக்கு அப்பாவை பற்றி பாடியிருப்பாங்க ஆனால் மோஸ்ட்லி உள்ள மூவிலலாம் மதர்ஸ் சாங்கு தான் ரொம்ப நிறையாருக்கும் அதில் வந்து சில பேருக்கு வந்து அம்மாவை வந்து அம்மாவை விட்டு விலகிருக்குறவங்க கூட போய் அம்மாவோடு சேந்திருவாங்க அம்மாகிட்ட பேசிடுவாங்க அப்படியும் அப்படி ஒரு உணர்வு பூர்வமாக பாடுவாங்க பாட்டெல்லாம் வந்து இப்போ வந்து நாங்கள் டெய்லி சர்ச்சுக்கு போகிறதுனால நாங்கள் வந்து சாமி பாட்டை வந்து ரொம்ப உணர்ந்து பாடுவோம் ரொம்ப கண்ணில் தண்ணி வர அளவுக்கு கூட பாடியிருக்கோம் நாங்கள் அந்தளவுக்கு வந்து சாமி மேல் பக்தி இருந்ததினால நாங்கள் வந்து பாடியிருக்கோம் அதனால் நம்ம வந்து பாட்டுங்குறது வந்து உணர்வு பூர்வமாக நல்லபடியாக பாடணும் பாடுறதுதுக்கு தான் கடவுள் வந்து நம்மளுக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து சில பேர் வந்து பாடாமலேயே கடவுள் வந்து நல்ல வாய்ஸ் வாய்ஸ் கொடுத்தும் பாடாம இருப்பாங்க உள்ள பாடமாட்டாங்க நம்ம வந்து கடவுளிடம் வந்து நல்லா ஜெபிக்கணும் எல்லாம் கடவுள் கொடுத்த எல்லா வல்லமையும் நம்ம வந்து வெளிப்படுத்தணும் கடவுள் வந்து சில பேருக்கு வந்து கண் இல்லாமல் இருப்பாங்க காது கேக்காமல் இருப்பாங்க நம்மளுக்கு வந்து கடவுள் இவ்வளோதும் கொடுத்து பாடுறத்துக்கு நல்ல குரலையும் கொடுத்து எழுதுகிறத்துக்கு நல்ல கைகளை கொடுத்து நல்ல அம்மா அப்பாவை கொடுத்துருக்காங்க நம்ம வந்து கடவுளுக்கு நன்றி தான் சொல்லணும் ஆனால் கடவுளை வந்து நம்ம டெய்லியும் போற்றி புகழ்ந்துகிட்டேருக்கோம் பாட்டு வந்து எல்லா பாட்டும் வந்து எல்லோராலையும் பாடமுடியாது சில பாட்டு வரும் வராமலும் இருக்கும் அந்த ரசனைங்கள் பொருத்து இருக்கு இப்போ வந்து வரிகள் இப்போ ஒரு வரிகள் இருக்குன்னா சில பேருக்கு வரும் அந்த வரிகள் வாயில் வரும் வராமலும் கூட இருக்கும் ஆனால் பாட்டுங்குறது வந்து உணர்ந்து தான் பாடணும் நம்ம வந்து சினிமா பாட்டை வந்து எப்படி உணர்ந்து பாடுகிறோம் ரொம்ப உணருவோம் ஒரு ஒரு பாட்டு ஒரு ஃபீலிங்கான சாங்ஸ் இருக்குனா அதை வந்து நம்ம கேட்டுகிட்டேருப்போம் ரொம்ப நம்மளுக்கும் மனது ரொம்ப வலிக்கும் வலிக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அந்த பாட்டெடுத்து நம்ம கேட்போம் கேக்கிறப்ப என்னாகும் நம்மளுக்கு பாரம் கொறைஞ்ச மாதிரிருக்கும் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஃபீலிங் வரும் அந்த பாட்டை கேட்டோம் ரொம்ப ஃபீலிங்காயிருக்கு அப்படின்னு நம்ம வந்து வீட்டில் சொல்வோம் அதேபோலத்தான் நம்ம யாராவது சாமி பாட்டு கேட்டுருப்பாங்களா கேட்டு ஃபீலிங்கானது இருப்பாங்களா யாராவது ஒரு ஆள் இல்லை பத்து பேரோ இந்த மாதிரி தான் இருப்பாங்க ஆனால் சினிமா பாட்டு எத்தனை பேர் கேட்டு ரொம்ப ஃபீலிங் ஃபீலிங் பட்டிருப்பாங்க ஐயோ இந்த பாட்டு ரொம்ப அருமையாயிருக்கு கேட்டுகிட்டேருக்கணும் போல் இருக்கு அப்படின்னு சொல்வாங்க ஆனால் சாமி பாட்டை சொல்வாங்களா சொல்லமாட்டாங்க சொல்வாங்க சொல்றவங்க சொல்வாங்க ஆனால் நம்ம வந்து எல்லா பாட்டையும் உணர்ந்து கேட்க வேணாம் ஆனால் சாமி பாட்டை ரொம்ப ரொம்ப உணர்ந்து கேட்கணும் கடவுள் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது அதனால் அதனால் எல்லோரும் கோவிலுக்கு போங்கள் ஜெபிங்கள் நல்லா பாடுங்கள் பாடுகிறத்துக்கு வாய்ஸு கொடுத்த கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் அதை வச்சு நல்லா பாடணும் நம்ம பாடுகிறப்ப வந்து அடுத்தவங்கள பற்றியும் அடுத்தவங்க சிரிப்பாங்களே அடுத்தவங்க நம்மள பார்த்து என்ன சொல்வாங்களோ அப்படிலாம் நம்ம நினைக்ககூடாது நல்லா பாடணும் நல்லா பாடணும் கடவுள் கொடுத்த வாய்ஸை நல்லா பாடணும் அதை விட்டுட்டு நம்ம வந்து இவங்க என்ன சொல்வாங்களோ அவங்க என்ன சொல்வாங்களோ அப்படிலாம் நம்ம நினைக்ககூடாது நல்லா பாடணும் பாடுறது வந்து நம்மளுக்கு வந்து பாடுகிறப்ப வந்து நம்ம வந்து நம்மள அறியாமலேயே நம்ம வந்து பாடிடுவோம் நம்மள அறியாமையே சில பேர் வந்து கண்ணில் தண்ணிர் வரும் ரொம்ப உணர்வு உணர்ந்து பாடுவாங்க இப்போ கோவிலுக்கு போகிறோம்ன்னு வச்சுக்குங்க கோவிலுக்கு போகிறப்ப வந்து இப்போ எல்லா கோவிலுக்கும் அவங்கவங்க இப்போ ஹிந்துனா அவங்க எங்கே கோவிலுக்கு போவாங்க முஸ்லீம்னா அவங்க மசூதிக்கு போவாங்க கிறிஸ்ட்டின்னா அவங்க கோவிலுக்கு போவாங்க அவங்க கடவுளை அவங்கவுங்க வழிபடுறாங்க இப்போ எங்கள் இப்போ வந்து இப்போ நம்மளை பொறுத்தளவு வந்து இப்போ நான் கிறிஸ்ட்டினா இருக்கேன்னு வச்சிக்கோங்களேன் போய் கடவுள் இயேசு இயேசு பாட்டைப் போய் நம்ம அவங்க கோவில்ல என்ன பாட்டிருக்கோ அதை பாடுவோம் இப்போ ஹிந்து இருக்காங்கன்னா அவங்க போய் வந்து விநாயகர் இருக்காங்க விநாயகருக்கு உகந்த பாட்டை அவங்க வந்து பக்தியாக பாடியிருக்காங்க இப்போ முஸ்லிம் இருக்காங்கனா அவங்க அல்லாவுக்குரிய பாட்டை பாடிகிட்டு வருவாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு ஜாதி மதம் எல்லோருமே அவங்கவுங்க கடவுள்கிட்ட வந்து அவங்கவுங்க என்னென்ன பாட்டு இல்லை என்னென்ன ஜபமிருக்கோ அதை வேண்டுவாங்க பாடுவாங்க அதேபோல் நம்ம வந்து பாடுறப்ப வந்து வேடிக்கை பாத்துகிட்டோ அப்படிலாருக்கக்கூடாது அவங்க எந்த பாட்டாயிருந்தாலும் உணர்ந்து பாடணும் உணர்ந்து பாடினாதான் இப்போது ஒரு ஒரு பாட்டுக்கும் சில அர்த்தங்கலாம் இருக்கும் இப்போ சினிமா பாட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறையா அர்த்தம் இருக்கும் சினிமா பாட்டுலாம் எல்லோருக்குமே புரியும் அர்த்தம் அர்த்தம் புரியும் என்ன அர்த்தம் இப்போ வந்து பாட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து நிறையா அர்த்தம் இருக்கும் அதில் வந்து புரியும் புரிஞ்சுகிட்டு ஓ இந்த பாட்டுக்கு இந்த அர்த்தம்தான் போல் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ரசிப்பாங்க எப்படி அந்த பாட்டை ரசிப்பாங்க இப்போ சாமி பாட்டை எடுத்துக்கிட்டாலும் ரசிக்கலாம் ரசிக்கலாம்னா இப்போ ஒரு சாமி பாட்டு இருக்குன்னு வச்சிகோங்களேன் அதில் வந்து நிறையா அர்த்தங்கள் இருக்கும் அந்த அர்த்தத்தை வந்து நம்மளுக்கு புரிஞ்சிக்க தெரியும் புரிஞ்சுகிட்டு நம்ம ஓ கடவுள் வந்து இப்புடில்லாம் வல்லமை செஞ்சிருக்காங்க இப்படிலாம் வந்து நோய்களை குணப்படுத்தியிருக்காங்க காணாமல் போனவைகளெல்லாம் காட்டிலாம் கொடுத்துருக்காங்க அப்படிலாம் பாட்டெல்லாம் வரும் அதை நம்ம புரிஞ்சுகிட்டு நம்ம வந்து அதை புரிஞ்சு கடவுள் வந்து இவ்வளோ வல்லமை செஞ்சுருக்காரு நம்மளுக்கும் செய்வாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு வரும் அதேபோல் நாம் வந்து பாட்டு ஒன்னுருந்துச்சுனா அதை நம்ம உணர்ந்து பாடணும் ரசிச்சு கேக்கிறது அது வந்து சினிமா பாட்டை சாமி பாட்டும் ரசிச்சு கேட்போம் சினிமா பாட்டை தான் ரொம்ப ரசிச்சு கேட்போம் அதை உணர்ந்து பாடுவோம் எப்பா எப்படிருக்கு இந்த பாட்டை இன்னும் கேட்டுகிட்டுருப்போம் கேட்டுட்டேயிருக்குணும் போலவே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்வோம் ஆனால் சாமி பாட்டை சொல்ல சாமி பாட்டை சொல்வோம் ஆனால் எப்போ சொல்வோம் எதாவது ரொம்ப பிடிச்சிருந்துச்சினா அதுலேயும் சில வரிகள் வந்து நல்லாயிருந்துச்சின்னா மட்டும்தான் நம்ம உணர்ந்து இதை உணர்ந்து பாடணும் அப்படின்னு சொல்வோம் ஆனால் சினிமா பாட்டு அப்படி கிடையாது எல்லோருமே உணர்ந்து பாடுவாங்க உணர்ந்து பாடுறது வந்து உணர்ந்து பாடணும் பாடினாலே ஏனோதானோலாம் இருக்கக்கூடாது உணர்ந்து பாடணும் கடவுள்கிட்ட கேக்கிற மாதிரி நம்ம வந்து கடவுளுக்கு கேக்கிற மாதிரி நம்ம உணர்ந்து பாடணும் உணர்ந்து பாடினா தான் நம்மளுக்கு வந்து கடவுள் வந்து என்ன குரல் எவ்வளோ பெரிய குரல் வேணும் அப்படின்னுலாம் ரொம்ப ஏங்குவாங்க கடவுள் நம்மளுக்கு குரல் குரல் வளத்தை கொடுக்காம போய்ட்டா கொடுக்கலையே அப்புடின்னுலாம் நம்ம சில பேர் கேட்பாங்க ஆனா கடவுள் வந்து நல்ல வாய்ஸை கொடுத்து இதை பாடலைனா நம்மளுக்குத்தான் ரொம்ப அசிங்கம் தான் அதனால நம்ம என்ன பாட்டாக இருந்தாலும் உணர்ந்து நம்ம பாடணும் இப்போ எல்லா கோவிலுக்கும் கிறிஸ்ட்டின் அவங்க கோவிலுக்கு போவாங்க ஹிந்து அவங்க கோவிலுக்கு போவாங்க முஸ்லீம் அவங்க கோவிலுக்கு போவாங்க அந்தமாதிரி ஒரு ஒருத்தவங்களும் ஒரு ஒரு கோவிலுக்கு போய் அவங்க கடவுளை வந்து அவங்கவுங்க புகழ்ந்து பாடிகிட்டு இருப்பாங்க அப்போ பாடுறத வந்து கடவுள் கேட்பாரு அப்படிங்குற நம்பிக்கையில் தான் பாடுறாங்க அந்தமாதிரி நாங்களாம் கோவிலுக்கு போனோம்னா எங்களை மெய்மறந்தெல்லாம் கூட நாங்கள் வந்து பாடியிருக்கோம் அதனால் நம்ம வந்து எந்த பாட்டெடுத்தாலும் நம்ம வந்து உணர்ந்து பாடணும்